தோட்டக்கலையில் ஆர்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நானே வந்து தோட்டக்கலையில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் செடியெலாம் எப்படிலாம் வளர்த்துணும் அது எந்த மாதிரியான உரங்களெலாம் போடணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் எந்த மாதிரிலாம் செடி வளர்த்துறாங்க உரங்களெலாம் போட்டிருக்காங்க அப்புன்றதுலாம் பார்த்து நான் நிறையா செய்வேன் என்னைத் தவிர பார்த்தோம்னா என் கொழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதை விட எங்கள் அம்மா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எங்கள் அம்மா ஒரு செடியை வைச்சாங்க அப்படின்னா அந்த செடியை பட்டு போகாதளவுக்கு அந்த செடியை ரொம்ப ஆர்வமாக வளர்த்துவாங்க தினமும் என் கொழந்தைங்க அந்த செடியை வந்து இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு செடியை வளர்த்ததுக்கு அதிக ஆர்வத்தை வந்து அவங்க காட்டுவாங்க என் கணவர் கூட வந்து இந்த மாதிரி சில செடிகளெலாம் வளர்த்துணும் காயெல்லாம் போடணும் அப்புடின்றக்காக அவரும் தோட்டக்கலை ஆர்வமாக இருப்பார் என்னுடைய மாமியாரும் இந்த பழக்கம் அவுங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன இடத்துலலாம் கீரை காய்கள் இதெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி விளையுமோ அதெல்லாம் நான் கல்யாணம் ஆன புதுசில் அவங்க வளர்த்திட்ருந்தாங்க அதை பார்த்து தான் எனக்கு வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு ஏன் நாம்பளும் அப்படி செய்யக்கூடாதுன்னு அப்போது என் மாமியார் என் கணவர் எங்கள் அம்மா என் குழந்தைகள் எல்லோருமே தோட்டக்கலையில் ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க என் ஆர்வத்தை விட அவங்க ஆர்வம் அப்புடின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் அதிகமாக தான் இருக்கும் மற்றப்படி பார்த்தோம்னா எங்கள் வீட்டுக்கு வர எங்கள் அண்ணன் கூட எனக்கு நிறையா செடி வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்டில் வையுங்கன்னு சொல்லியிருக்காங்க அண்ணியும் வந்து செடியை வளர்த்துத அவங்களுக்கும் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கள் மாமியாரை பார்த்து தான் எனக்கு இந்த ஆர்வமே வந்தது தோட்டக்கலை என்னைத் தவிர என் குடும்பத்தில் பார்த்தன்னா எங்கள் மாமியார் என் கொழந்தைங்க ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க